இப்போ வந்து நான் ரீசெண்ட்டாக ஆன்லைனில் இருந்து லெனோவோ ஹச்சி லெனோவோ லேப்டாப் ஒன்னு வாங்கியிருக்கேன் அதோட ரிவ்யூவை பற்றி தான் நான் இப்போ பேசப்போகறேன் ப்ராடக்ட் வந்து இப்போ எந்த டேமேஜும் இல்லாமல் தான் வருது ப்ராடக்ட்டில் வந்து லே லெனோவோ லேப்டாப்லாம் நல்லா குவாலிட்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டோரேஜ் இருக்கு இந்த சோ ஹேங்க்கெல்லாம் ஆகாது ஹேங்க்கெல்லாம் ஆகாது ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான் இண்டல்கோர் ப்ராசஸர் தான் லேப்டாப்போட அதை அடிஷனாக சார்ஜரும் கொடுத்துர்றாங்க இதுக்கு வாங்குனத்துக்கு லேப்டாப் வாங்குனத்துக்கு எனக்கு வந்து மவுஸ்பேட் எல்லாம் ஃப்ரியாக கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா இதெலாம் ஆனால் ஆன் இப்போ நீங்கள் இப்போ ஆஃப்லைன் சோர்ஸில் வாங்கறதுக்கு ஆன்லைனில் ரேட் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்குன்னா எப்படின்னா நல்லா இருக்குமா குவாலிட்டியாக இருக்குமான்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது நல்லா தான் இருக்கும் ப்ராடக்ட்டு இதுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க வே லே லே லெனோவோ லேப்டாப் வந்து ஒரு ஹே நல்ல ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சண்டேஜ் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுறத்துக்கு லேப்டாப் எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா சூப்பராக இருக்கு ஏன்ட்ட லேப் இருக்குல ஹேங் ஆகாது எதுவுமே ஆகாது லேப்டாப்பு சூப்பராக இருக்கு இது வந்து ஆன்லைனில் வாங்கல அதை சில பேர் யோசிச்சுருப்பீங்க ஆன்லைனில் வாங்குறோம் ஒரிஜினல் வருமா நல்லா இருக்குமா வீணாக போயிவிடுமா இல்லை அப்படி எதுவும் கிடையாது மவுஸ் பேடு வந்து சூப்பராக இருக்கு கீப்பேடு எல்லாமே புதுசு எல்லாமே சூப்பராக இருக்கு உள்ளே உள்ளே ப்ராசஸர் எல்லாமே நல்ல ப்ராசஸர் தான் லேப்டாப் ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் தான் அவங்கவுங்க கைக்கு வருது அதை தாண்டி இந்த சில பேர் வீட்டில் சொல்வாங்க ஆன்லைனில் வாங்காத ப்ராடக்ட் நல்லா இருக்காது அப்படின்னு யாரும் சொன்னால் எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன் என்ன சொல்லுவாங்களோ லேப்டாப் எப்படி வரப்போதுன்னு ஆனால் அப்படில்லாம் கிடையாது ப்ராடக்ட் சூப்பராக இருக்கு எல்லாரும் தயவுசெஞ்சு இந்த ஆன்லைன்லையே எல்லாரும் வாங்கலாம் ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு